ஆமாம்ங்க உங்களுக்கு என்ன வேணும் இப்போ வந்துவிட்டு பார்த்திங்கனா ஆப்பிள் ஆரேஞ் கொய்யா இருக்குது உங்களுக்கு என்ன பழம் வேணும் ஆன் மாம்பழம் இருக்கு உங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ம் அத்திப்பழம் இருக்கு சப்போட்டா இருக்குது அப்புறம் நிறையா இருக்கு உங்களுக்கு என்ன பழம் வேணுன்னு சொல்லுங்கள் நாங்கள் கடையில எல்லா பழமும் இருக்குது நீங்கள் எது கேட்குறீங்ளோ அதை வந்து நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் ஆரேஞ் கொய்யா இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்துவிட்டு பார்த்திங்கனா பப்பாளி இருக்கு சப்போட்டா இருக்குது ம் த்ராட்சை இருக்குது ஆன் ஆப்பிள் ஒரு கிலோவா ஆப்பிள் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா டூ ஃபிப்டீ வருதுங்க ஒன் கிலோ கொய்யா வந்துவிட்டு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரெட் ருபீஸ் ஆகுதுங்க ஒன் கேஜ் ஆரஞ்சு ஒன் ஃபிப்டீ ஆகுதுங்க

மூண்லயும் ஒரு ஒரு கிலோ ஆன் டோர் டெலிவரி பண்ணுவோம் உங்கள் அட்ரெஸ் மட்டும் என்னான்னு சொல்றிங்களா சொல்லி ஆமாம்ங்க எல்லாமே வந்து ப்யூர் ஃப்ரேஷ்ஷு இப்போ தான் வந்தது ஸோ இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு எங்களுக்கு இல்லை இல்லைங்க பழம் எல்லாம் சொத்தை எல்லாம் இல்லை நல்ல பார்த்து தான் நாங்கள் செலெக்ட் பண்ணி தான் போடுறோம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இது பண்ணிக்லாம் உடனே ம் இயற்கையானது தாங்க நாட்டு கொய்யாய்க தான் நாட்டு கொய்யாய் தான் வாங்குறோம் கொய்யாக்காய் நீங்கள் வாய்ங்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது குழந்தைங்க சாப்பிட்றது தாங்க ஓகேங்க சொல்லுங்கள் நோட் பண்ணிக்கிறோம் நோட் பண்ணிக்கிறேன்

டிஎன் பாளையம் கோபிச்செட்டி பாளையமா ஓ ஓகேங்க அந்த அந்த ம் அரச ம் அரசமரம் இருக்குதே அதுக்கு பக்கத்துலலிங்களா ஓகேங்க சரிங்க நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டோம் ஓகே